இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உலகத்திலேயே முந்நூத் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு அடி உள்ள ஒரு பெரிய சில வந்து செதுக்கியிருக்கிறோம் செதுக்கிற பேரு யாருனா பார்த்திங்கன்னா தென்னரசு அவர்தான் அவரோட உழைப்பை போட்டு பார்த்தா அதை செய்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் எடுத்தது வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு நாள் அந்த இரநூத்தி எண்பத்தெட்டு நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த சிலைய வந்து நாங்கள் செஞ்சோம் பசங்களாம் சேர்ந்து அது யாருனாலையும் இந்த உலகத்திலேயே செய்ய முடியாத ஒரு சாதனை வந்து எங்களுக்கு ஒரு கிடச்சிச்சி அதனால நாங்கள் பெரிய லெவல்ல கொஞ்சம் முன்னேறுனோம் அந்த சிலைய ஓ உருவாக்கணும்னு எங்களுக்கு எப்படி ஒரு ஊக்கம் கிடச்சுச்சுனா எல்லா ஊர்லயும் ஒரு ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடுவாங்க ஆனால் எங்கள் ஊர்ல மட்டுந்தான் கொஞ்சம் சிம்பிளாக கொண்டாடுவாங்கனால நம்ம நம்மளால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பெருசாக கொண்டாடணும்னு தான் அந்த செஞ்சோம் இதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்ல வந்து யார் சப்போட்டும் எங்களுக்கு இல்லைங்க யாரோட சப்போட்டும் எங்களுக்கு இல்லை எங்கள் சொந்த முயற்சியில நாங்களே இருந்தோம்